மாவட்டத்தில் ஏற்கனவே கடலூர் போர்ட்டு துறைமுகம் இருந்தது வந்து இப்போ வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்காமலே இருக்காங்க துறைமுகமும் இப்போ இல்லை முன்னாடி இருந்த வணிகத்துக்கு ரொம்ப இதாக இருந்தது போக்குவரத்து ரொம்ப இதாக இருந்தது அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படாமலே இருக்குது அது ரொம்ப பாழும் கிணத்துல தள்ளுனமாரி அதுக்கான இது அதுக்கு பதிலாக பரங்கிபட்ட துறைமுகம் துறைமுகம் வருதுன்றாங்க அங்கே பரங்கிபட்டைக்கி அதுக்கான துறைமுகத்துக்கான அறிகுறி எதுவும் தென்படல அதுவும் ரொம்ப மெத்தனமா போயிட்டிருக்குது நெடுஞ்சாலையும் ரொம்ப வந்து அந்தளவுக்கு இது இல்லாமல் வந்து விக் விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் நெடுஞ்சாலை வேலை ஆரம்பிக்கிது அதுவும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நடக்கலை இங்கே கண்ணையார் பாலத்தில் ஒன்று கட்டாமலே வச்சிருக்காங்க அது வந்து மூணு வருஷமாக அப்படே கட்டாமலே இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை நெய்வேலி ரோடும் வந்து இப்போ டபுள் பைபாஸ் ரோடுக்கான வேலையும் ரொம்ப மெத்தனமாக நடக்குது கொரோனா நேரத்தில் அதுக்கான வேலையே அவங்க எடுக்காமலே விட்டாங்க அது ஒரு ரெண்டு வருஷத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை இன்னும் அஞ்சு ஆறு வருடம் ஆகியும் இன்னும் முடிக்காமலே இருக்குது ரொம்ப மெத்தனமாக போயிட்டிருக்கு ரயில் போக்குவரத்து நிறைய கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ரயில் நெய்வேலி விமான போக்குவரத்து வந்து அதுவும் மக்களுக்கு ரொம்ப சிறந்து விளங்கும் ஆனால் அதுக்கு அது முன்னாடி சின்ன விமானங்கள்லாம் வந்துன்னு போயின்னு இருந்தது சனி ஞாயிறில் இப்ப அதுவும் இல்லாமல் நெய்வேலி விமான நிலையம் ரொம்ப இதாகதான் இருக்குது விமானங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தனியார் விமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் மக்களுக்கு இதாக இருக்கும் நெய்வேலி மக்கள் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு சென்னை பெங்களூர் போன்ற ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு இதாக இருக்கும் டொமஸ்ட்டிக் இதும் எதுவும் வராமல் இருக்குது உள்நாட்டு விமானங்களும் எதுவும் இல்லாமல் ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க எதுக்காக இருந்தாலும் வந்து நெய்வேலிக்கு வந்து சென்னைக்கு போகவேண்டியதா இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுத்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்